இப்போ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா அணிலாடி எங்கள் சைடில் எங்கே சந்தை நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சியில் ஃப்ரைடே ஆனால் நடக்கும் இன்னொரு இன்னொன்று பார்த்திங்கன்னா கூட்டேரிபட்டு அப்படின்னு சொல்வாங்க அங்கேயும் செவ்வாய் கிழமை ஃபிரைடே ஆனால் சந்தை நடக்கும் ஆனால் எங்களுக்கு இங்கே கிட்டேன்னு பார்த்திங்கன்னா செஞ்சி தான் ஒரு ஆ பஸ்ஸில் போனோம்னா ஒரு முக்கால் மணிநேரம் நாங்கள் இப்போ வண்டிலெலாம் போனோம்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹாஃப் அன் அவரில் போயிடுவோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேல் ஃப்ரைடே ஆனாலே ஃபுல்லாக ஒரே ஜக ஜக ஜகன்னு ஒரு ஜகஜோதியாக எல்லோருமே இருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா வெஜிடபுள்ஸும் ஃப்ரெஷாயிருக்கும் பழங்கள் பார்த்திங்கன்னால் கருவாடெலாம் ரொம் கருவாடுன்னு தனியாக ஒரு போனோம்னா ஒரு தெரு ஃபுல்லாக கருவாடாகவே இருக்கும் ந நல்லாயிருக்கும் கருவாடு பிடிக்காதவங்களுக்கு அது செட் ஆகாது பிடிக்கிறவங்கலாம் அந்த ஃபீலோடு அதுக்குள்ளே போய் பார்த்தம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுமாதிரி ஃப்ரைடே ஆனால் எங்கள் சைடில்தான் சந்தை அந்த வெள்ளிக்கிழமை நாலு டூ நைட்டு எத்தனை மணி வரைக்குன்னு தெரியலை நாங்களாம் போய் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் இடைய வரணும் லாங்கில் வரணும்றதுக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா ஃப்ரெஷ்மே ஃப்ரூட்ஸ்மே வெஜிட்டபிள்ஸ்மே ஃப்ரெஷாயிருக்கும் அப்படியே செடியிலிருந்து பறிச்சுட்டு வந்தமாதிரி எங்கே எந்த கடையில் வாங்குறது வாங்கணும் அங்கே லைன்னால் உக்கார்ந்துட்டு அம்மா என் கடைக்கு வாம்மா உன் கடைக்கு வாம்மா அந்த சவுண்டு வண்டி போவது இதுமாதிரி அந்த சந்தைனாலே ஒரு நல்லாவேயிருக்கும் எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா செஞ்சியிலே தான் நடக்குது